புதிதாக யோகா செய்பவர்கள் மொதலிலே ஒரு குருவை யோகா தெரிந்த ஒரு குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நறைய குருக்கள் இருக்கிறார்கள் நாம் அதை தேடி சென்றால் நறையா யோகா சென்ட்ர்கள் அமைத்திருக்கிறார்கள் ஆர்ட் ஆஃப் லிவ்விங் இவு இது போன்ற யோகாசன் யோகா நிறைய இன்னும் நிறைய இருக்கிறது அந்தந்த ஊர்ல அது அந்த அமைப்புல அந்தந்த ஊர்ல அமைத்திருக்கிறார்கள் நமது கூகுளை தேடினால் அது கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே சென்று முறைப்படி அந்த யோகாவை கற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் நம் தனிப்பட்ட முறையில யோகா செய்யக்கூடாது யோகா என்றால் மிகவும் முது முதல்லிலே எப்படி செய்ய வேண்டும் எப்படி முதல்ல எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர்கள் சொல்லுவார்கள் காய் எதுவுமே எந்த நேரத்தில் செய்வது எந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது என்பதை அவர்கள் சொல்லி தருவார்கள் பொதுவாக பிராணயமா பகலில் செய்வது நாடி சுற்றி செய்வது ப பிராணயமா மூச்சு பயிற்சி ஆசனங்கள் நிறைய இருக்கிறது ஒவ்வொ கிட்டத்தட்ட ஒரு ஓம் இருபது லச்சம் யோகாக்கள் இருக்கிறது அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ் ஒவ்வொரு துறை இடம் குறிப்பிட்ட யோக்க யோகாக்களை எடுத்த தேர்ந்தெடுத்து தமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் எல்லாம் ஒன்றே தான் எல்லாம் ஒரே பயிற்சி தான் ஆகவே நீங்கள் நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவள் அவள் சொல்படி செய்து செய்துகொண்டு அப்புறோம் வீட்டில் நீங்கள் செய்யலாம் அவரசரப்பட்டு யோகா செய்து தாறுமாறாக செய்து அதனால் அந்த உடவு உடல் கெட்டு போய்விடும் பசியாக அமையாது எப்படி செய்னுன்னு என்பது அவர்கள் என்றால் நமக்கு நாடி சுற்றி அதாவது சீராக அமைய வேண்டும் நமது நாடி சீராக இருக்கிறது அது சீராக செய்த மெதுவாக செய்து தான் மெதுவாக செய்ய வேண்டும் முறைப்படி கற்றால் செய்து நான் முறைப்படி தெரிந்தவர்களிடம் கற்றுக்கொண்டு அதை செய்தால் மிகவும் நல்லது